ஹலோ வணக்கங்க சார் சொல்லுங்க ஆமாங்க ஆமாங்க சரிங்க சார் சரிங்க சார் ம் சரிங்க சார்

சரி சரிங்க சார் சரிங்க சார் இப்போ எந்த மாதிரி கார் இ இப்போ ஏசி வேணுங்களா இல்லை நான்ஏசியா இல்லை பத்து பேருன்னா எந்த மாதிரி எதிர்பாக்குறிங்க சார் காரு எங்கக்கிட்ட எய்ட்டீன் சீட்டு பதினெட்டு பேர் போகிற மாதிரி தான் வண்டி இருக்குது பெருசு ம் இல்லைங்க சார் ஆ இல்லைங்க சார் ஒரு ஜீப் ஜீப்பு இருக்குதுங்க அது அதிகப்பட்சமாக பத்து பேர் போகலாம் ஆனால் உங்கள் நீங்க ரொம்ப தூரம் போகணுமுல்ல அதுக்கு கேட்குறேங்க இதுன்னா கொஞ்சம் விலாசமா இருக்கும் ஆமா ஆமாங்க சார் ஆமாங்க சரி சரிங்க சார் அது அது நான் பதினாலு சீட் வரும்க ம் அது பேசுறேங்க சரி சரிங்க ஓகேங்க சார் நீங்கள் இப்போ எப்படிங்க சார் அங்கே போய் தங்குற மாதிரி இருக்குங்களா எத்தனை நாள் போறதுங்க எத்தனாந் தேதி போகிறது ஆமா ஆமாங்க ஆ மூணு நாள் இப்போ எத்தனாந்தேதி கிளம்புற மாதிரிங்க சார் சரிங்க சரிங்க அப்போ புதன்கிழமைனா புதன் வியாழன் வெள்ளி சனிக்கிழம காலையில் இங்கே வந்துறோனுங்க சரி சரிங்க சரிங்க சார் இப்போ நாங்கள் புக் அந்த ரூம் தங்குறதுக்கு புக் பண்ணுறது எங்கேங்க வழி அதெல்லாம் நாங்கள் சொல்ணுங்களா இல்லை நீங்கள் ப்ளான் பண்ணி வச்சுருக்குறீங்களா சரி சரிங்க

ஆ இப்போ வண்டிக்கு மட்டும் உங்களுக்கு தெரியணும் அங்கே மற்றதெல்லாமே நீங்கள் பார்த்துக்குவீங்க சரி சரிங்க சார் ஆ ம் சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்னை இருக்காதுங்க எப்பவும் நல்ல ஆளு தான் நம்மளுது வேறே எந்த பிரச்சனையும் வராதுங்க அப் அப்படியெல்லாம் இருக்காதுங்க அப்படியெல்லாம் இருக்காது அப்படியெல்லாம் இருக்காதுங்க நாங்கள் எப்பவும் நல்ல ஆளுகளை தான் அனுப்புவோம் இப்போ எப்படின்னா இப்போ மூணு நாள் ஆ கண்டிப்பாங்க சார் இப்போ மூணு நாள்னா ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் வருங்க வண்டிக்கு மட்டும் ஆமா ஆமாங்க சார் அது போக நீங்கள் டோலெல்லாம் நீங்கள் பே பண்ணிக்கணும் அப்புறம் ட்ரைவருக்கு பேட்டா கொடுத்துறணும் ஆமாங்க சார் ஆ வண்டிக்கு இருபத்தஞ்சாயிரம் அது போக டோல் நீங்கள் பே பண்ணிக்கணும் ட்ரைவருக்கு நீங்கள் பேட்டா கொடுத்துறணும் சார் இருபத்தஞ்சாயிரம் கம்மிதாங்க ம் ம் இல்லைங்க சார் இருபத்தஞ்சாயிரம் கம்மி தான் நம்ம அவ்வளோ தூரம் போகணுமுல்ல போகிறதுக்கு முந்நூறு கிலோ மீட்ரு வரதுக்கு முந்நூறு கிலோ மீட்ரு நாலாயிரம் இல்லைங்க சார் நாலாயிரம் இல்லைங்க வேணுன்னா ஒரு ரெண்டாயிரம் கம்மி பண்ணிக்கலாங்க சார் அதுக்கு மேலே குறைக்க முடியாதுங்க ஆ ம் சரி சரிங்க சரி சரிங்க சார் கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாங்க வண்டியும் இருக்குது நீங்கள் நாளைக்கு அட்வான்ஸ் பே பண்ணிட்டிங்கன்னா நாங்கள் அலகேட் பண்ணிடுவேன் எல்லாம் சரி சரிங்க ஆ கண்டிப்பாக வாங்க வாங்க சரிங்க சார் சரிங்க ஆ ஓ ஓகேங்க சார் தேங்க்யூங்க ம்